தமிழில் பேசும் போதும் எழுதும் போதும் நான் எப்போதுமே சிரமத்தை சந்திச்சதே கிடையாது ஏன்னா நான் வந்து ஒன்னாவதுலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சது ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான் அப்போவே நான் தமிழ் எனக்கு பேசுறது எழுதுறது ரொம்ப பிடிக்கும் நான் எந்த மிஸ்டேக்குமே தமிழில் பேசும் போதும் எழுதும் போதும் நான் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன் நான் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் எந்த பேருந்துன்னா அதுக்கு என்ன ரா போடணும் சிரமம்ங்கிற வார்த்தைக்கு என்ன ரா போடணும் அப்படிங்குற அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டைல்டாக தெரிஞ்சு வச்சுருப்பேன் அதுவும் இல்லாமல் நான் நிறைய எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால தமிழ் தான் அதில் மேஜர் பார்ட்டாக இருக்கு ஸோ அதனால நான் அதில் இன்னும் நான் ஸ்கூல்க்கு அப்புறம் வந்தது பிறகு கூட தமிழில் நல்லா இண்ட்ரஸ்ட்டடாக எக்ஸாம்க்காக படிக்கிறதுனால இன்னும் அதில் ரொம்ப டெப்த்தாக தான் இருக்குறனே தவிர தமிழில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கும் நான் எப்போவுமே சிரமப்பட்டது கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் அது சிரமத்தை எப்போதுமே தந்தது கிடையாது நான் எப்போவும் சந்திச்சதும் கிடையாது தேங்க் யூ